உலகம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணமாக தான் இருக்க முடியும் ஒன்று மக்கள் அனைவரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு அமைதியாக இருக்கணும் ட டெரரிசம் அண்டு அனதர் திங்ஸ் மக்கள் விரும்பாத மக்களை அச்சுறுத்துகின்ற சில விஷயங்கள நாம் வந்து மக்கள் அதை ஏற்றுக்காம இருக்கணும் அது மக்களுக்கு எதி எதிராக இருக்கக்கூடிய ச சதிகளை வந்து நம்ம அழிக்கணும் அதுக்கு அதுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி தான் ஒரு நி நிரந்தரமான தீர்வு அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன் சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஒன்லி வந்து நம்ம ரா ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கோ இல்லை மக்கள் தொகையை பீப்புள் பாப்புலேஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள மட்டும் இல்லாமல் அந்த டெக்னாலஜி அப்படின்றது மக்களோடய வாழ்க்கைத் தரத்தை உயர்த்துகிறதா இருக்கணும் ச ச சயின்ஸ் மிஸ்டு வித் மிஜ்ஸுடு வித் ஆன் டெக்னாலஜி ரெண்டையும் யூஸ் பண்ணி நாம் மக்களோடய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது மூலமாக மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பு புரிஞ்சுக்கிட்டு மக்களோடய மோ மோ மோ மோதல் அவங்க எந்த விஷயத்த விரும்பலை அப்படின்றத மொ மொதல்ல கண்டறிஞ்சு அந்த நாட்டில் இருக்க அரசாங்கம் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்கள கொடுக்கணும் லைக் இன் ய ஆன் ய மெஜாரிட்டி மெ மெஜ் மெஜாரிட்டியான விஷயங்கள் எதுவோ அதை மட்டும்தான் மக்களுக்கு நாம் கொடுக்கணும் அதில் நல்ல விஷயங்களும் இருக்கும் கெட்ட விஷயங்களும் இருக்கும் நான் நான் நல்ல விஷயங்கள கு கொடுத்துட்டு கெட்ட விஷயங்களுக்கு எப்படி தீர்வு கண்டுப்பிடிக்கலாம் அப்படின்றத நாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் நாம் வந்து கொடுக்கணும் எக்ஸாம்பிள் லைக் நாம் சொல்லணும்ன்னா இப்போ ஸ்கூலில் இருந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து சம் சம் சம் கிரியேட்டிவ்விட்டி திங்க்ஸை நம்ம வந்து நம்ம வந்து இன் இன்ட்ருட்யூஸ் பண்ணலாம் அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு பூஸ்டர் திங்க்ஸுயுமே நம்மளுக்கு கொடுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூலில் வந்து சயின்ஸ் எக்ஜிபிஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அப்போது மக்களுக்கு பயன் பயன்படுகிற மாதிரியான சில விஷயங்கள வந்து ஸ்டூ ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டில் நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அவங்கள வந்து மோ மோட்டிவேட் பண்ணலாம் அது எப்படி மக்களோடய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் மக்களோடய நடைமுறை மற்றும் பொருளாதார தீர்வுகளுக்கு எப்படி சிக் சிக்கல்களுக்கு எப்படி தீர்வு காணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள நம்மளை இண்டியூஸ் பண்ணி நாம் வந்து கொண்டு வரணும்